பெண்கள் தான் சமைக்கணுங்கிறது இங்கே பெண்கள் தான் சமைக்கணும்னு சொல்லலை ஆனால் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க பெண்கள் தான் சமைக்கணும்னு எல்லாமே பெண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் பெண்களுக்குனு இடம் வந்து இந்த சமையக்கட்டுலையே அப்படிங்கிறது போய்டும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்குனு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ சமைக்கிறதில் மட்டுமே ஈடுபாடு கொள்கிற மாதிரி இருக்குது சமைக்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃபைவ் அவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் சமைக்கிறதில் மட்டுமே நாங்கள் செலவிடறோம் காலையில் மதியம் இரவு அப்படினு ஏனால் அவ்வளோ சமையல் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆண்கள் சமைக்குவாங்க நிறைய பேரு வீட்டில் செய்கிறாங்க ஆனால் ரொம்ப பேர் வீட்டில் பெண்கள் மட்டும்தான் செய்கிறாங்களே சாப்பாடு எல்லாமே ஆண்கள் அதுவும் செய்யறதே கிடையாது எங்கள் வீட்டில் சமைப்பாங்க அப்படினா ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்க்கு டூ டைம் அவ்வளோ தான் அதுவும் நம்ம கேட்டு கெஞ்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சமைக்கிற மாதிரி ஆகுது அதனால அதில் வந்துட்டு நாங்கள் செய்யுங்க எல்லாம் சொல்லுறது கிடையாது நாங்களே சமைச்சிடுவோம் என்னை பொறுத்தளவு என்னோடய கருத்து பெண்கள் தான் சமைக்கணும்னு இல்லை பெண்கள் மட்டும் தான் சமைக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் சமைக்கிறது மட்டும் இல்லை எல்லா வேலையுமே பெண்கள் அது ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு தெரியலை நான் பெண்ணாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பெண்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டு இருக்க மாட்டேக்குது இந்த மாதிரி வேலை கண்டினிவஸ்ஸா இருந்துகிட்டே இருக்குது அது வந்து பெண்கள் தான் இதெல்லாம் செய்யணும்னு யார் சொன்னதுனு தெரியல ஆனால் அது அப்படியே காலம் காலமாக கொண்டு வந்துட்டோம் நம்ம பெண்கள் தான் செய்யணும்னு அந்த காலத்தை நம்ம இந்த ஜென்ரேஷன்லயும் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இது எப்போது ஸ்டாப் ஆக போகுது தெரியலை நிறைய பேர் வீட்டில் ஆண்கள் மாறிட்டாங்க ஆனால் ரொம்ப பேர் மாறிட்டாங்க ஆண்கள் சமைக்கிறாங்க தான் ஆனால் ஒரு நூற்றுல ஃபிஃப்டி பெர்சென்டு ஆண் ஆண்கள் சமைக்கிறாங்க ஒரு நூற்றுல ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் பெண்கள் தான் சமைக்கிறாங்க டுவெண்டி பர்சன்டேஜ் தான் ஆண்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஓரளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே பண்ணுறது ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் தான் பண்ணுவாங்க அப்படி தான் இருந்துட்டிருக்கு இங்கே இப்போது உள்ளதிலலாம் பெண்கள் தான் செய்யணும் எல்லா வேலையும் பெண்கள் தான் செய்யணும் ஒர்க்கு போனாலும் வேலைக்கு போனாலும் பெண்கள் சமைச்சி வச்சுட்டு காலையில் மதியம் சமைச்சி வச்சுட்டு வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒர்க்கு போக வேண்டியதாக இருக்குது ஆனால் ஆண்களெலாம் அப்படி இல்லை எல்லா வேலையிலையுமே பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான்னு எழுதி வச்சுட்டாங்க அதனால இதை யாராலையும் மாற்ற முடியாது இதுக்கப்புறம் நம்ம வர நம்மளோட காலத்துக்கு அப்புறம் வரவங்களும் இது தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும் சமைக்கணும் எல்லாமே செய்யணுங்கறதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அது அதில் எல்லாமே உறுதியாக இருக்குது இது வந்து மாற போகிறதே இல்லை இது இது அழியாத ஒரு விஷயமாக ஆயிட்டுது இது அழியவே அழியாது எப்போயுமே எங்கள் வீட்டில் ஆண்கள் வந்து சமைப்பாங்க ஃபுல் சமைப்பாங்கன்னால் சுத்தமாக ஒரு தோசை ஊற்றிப்பாங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க